ஆ கோமதி ஆ ஆ சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன வேணும் வன் ஆ ஆ சென்னையா கோயம்புத்துாரா மேம் எங்கேமா இருக்குது ஆ சென்னையில் வந்து பார்க்கணுமா ஆ டவுனை விட கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்குமா ஆ ரெண்டு பேர் இருக்கிறோம் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஆ ஆ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதியோடு இருக்கணும் மேம் பிள்ளைங்கள வச்சுருக்கோம் தண்ணி கரண்ட்டு வசதியோடு இருக்கணும் ரெண்டாவது வந்து ஏரியாவும் கொஞ்சம் ஒரு நல்ல ஏரியா மாதிரி இருக்கணும் மேம் ஆ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் நீ நீங்கள் ஒரு பதின பதினஞ்சாயிரம் ரூபாக்குள்ள பார்த்தா ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ சரிங்க ஆ ஆ தேங்க் யூ மேம் ஆ வீட்டில் வந்து இப்போ பிள்ளைங்கள் படிப்புக்காக தான் வரோம் அதனால் வந்து அவங்களுக்கும் சவுகரியமா இருக்குமான்னு நீங்கள் ஏரியா சொன்னீங்கன்னால் அவங்களுக்கும் சவுகரியமா இருக்குமான்னு நான் கேட்டுவிட்டு பிள்ளைங்கள கேட்டுவிட்டு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு சொல்கிறேன் ஆ ஓகே மேம் ஆ ஆமாம் மேம் நான் வந்து ஏரியா மட்டும் கரெக்டாக எனக்கு சரியாக தெரியலை ஃபேமிலியில் க கலந்துக்கிட்டால் நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன் மேம் ஆ ஓகே மேம் என் நம்பரு லட்சுமினு சேவ் பண்ணிக்கோங்க நான் கவுரி மேம் நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஆ கோமதி ஆ கோமதினு ஆ ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம் ஆ